ஹலோ ஆயிஸா அம்மாவா ஏங்க நீங்கள் நேற்றுக்கு எங்கள் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிட்டு போனீங்கில்ல நான் தான் ஜெயராணி பேசுகிறேன் நான் நேற்று ஊருக்கு போய்ட்டு நான் இன்றைக்கு தான் வந்தேன் நேற்றுக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு போயிருக்கீங்க ஒழுங்காவே சுத்தமே பண்ணலங்க ரெஸ்ட் ரூமில் அப்படியே ஷாம்பூ பாக்கெட் இந்த சோப்பு டப்பா செட்லாம் இருக்குது ஸிங்கில் அப்படியே கழுவி வச்சுட்டு அப்படியே போயிருக்கீங்க வின்டோவில் டஸ்ட் அப்படியே இருக்குது நீங்கள் என்ன சுத்தம் பண்ணீங்க என்ன கிளீன் பண்ணீங்க கொடுத்த காசுக்கு கொஞ்சமாச்சும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லையா அது கொடுத்த நீங்கள் இரநூறுபாய்க்கே ஒழுங்காக வாங்கலை எக்ஸ்ட்டா உங்களுக்கு எவ்வளோங்க தர முடியும் வந்து ஜன்னலை திறந்தா டஸ்ட்டு அப்டியே அடிக்குது என் மேலே பெட் ரூமையும் ஒழுங்காக சுத்தம் பண்ணல ஏங்க நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்க எப்படி நீங்கள் கிளீன் பண்ணிகிட்டு போயிருக்கீங்கனு எக்ஸ்ட்டா எவ்வளோங்க போட்டு தர முடியும் ஒரு நூறுரூபா போட்டு தரேன் வேணால் வந் ஐநூறுரூபா எப்படிங்க போட்டு தர முடியும் ஒரு நூறுரூபா போட்டு தரேன் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க நீங்கள் ஆமாம் நீங்கள் முன்னே கொடுத்த இரநூறுபாய்க்கே ஒழுங்காக வேலை பார்க்குல அப்புறம் எப்படி உங்களுக்கு அதிகமாப்படுத்தி தர முடியும் நீங்கள் வாங்க வந்து நம்ம பேசிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிக் கொடுங்க நாளைக்கு சரிங்க அத நம்ம நேரில் பேசிக்கிலாம் நீங்கள் நாளைக்கு ஃபஸ்ட்டு வாங்க நாளைக்கு வந்து கிளீன் பண்ணிக் கொடுங்க எனக்கு ம் சரிங்க வைக்கிறேங்க ம்